தமில்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான தமிழ் பே தமிழ்மொழி பேசுகிறாங்க மதுரையில் எடுத்துட்டீங்கனால் சங்கப்புலவர்கள்லாம் வாழ்ந்ததுனால சங்க தமிழில்தான் பேசுவாங்க அப்புறோம் கோயமுத்தூர் ஈரோடு சைடில் எடுத்துக்கிட்டிங்கனால் ஏனுங்கண்ணு வாங்க போங்கனு கொங்கு தமிழில்தான் பேசுவாங்க அப்புறோம் சென்னையிலாம் எடுத்துக்கிட்டீகனால் ஏன் கம்முனு உட்காரு அந்தமாதிரி ஸ்லாங்கில் தமிழ்மொழில பேசுவாங்க அப்புறோம் த அது நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கனா கொங்குத்தமிழும் தமிழ் மொழியும் கலந்தமாதிரி மிடிலாகதான் பேசுவாங்க ஏன் கண்ணு வாங்க கண்ணு போங்க கண்ணு மரியாதையாகதான் பேசுவாங்க